ஈரோடு மாவட்டத்திலனு எடுத்துக்கிட்டிங்கனா வணிகத்துக்காக நிறையா பயன்படுத்துகிறாங்க முக்கியமாக வந்து ட்ரான்ஸ்போட்டு கோயமுத்தூர் மாவட்டத்தை விட ஈரோடு மாவட்டம் வந்து பின்னி பெணைஞ்சு இருக்குது ஈரோட்டில் பார்த்திங்கனா தண்ணிக்கு வந்து பஞ்சம் இருக்காது ஏன்னால் மேற்கு தொடர்ச்சி மலை இங்கே தான் இருக்கிறதுனால அதில் வர மழை பெய்யும்போது தண்ணி வந்து அணை கட்டி சேகரித்து வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா முக்கியமான இயற்கை வளம் என்னன்னா வந்து விவசாயந்தான் விவசாயத்தில் வந்து மஞ்சளுக்குனு பேர் போனது வந்து ஈரோடு மாவட்டம் தான் மற்றபடி நெல் அதிகமாக கொள்முதல் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து பருத்தி விதைக்கிறது இதெல்லாம் வந்து ஈரோட்டில் இருக்கற முக்கியமான இயற்கை வளங்களாக நாங்கள் பார்க்கறோம்